பிளாஸ்டிக்கு நம்ம எல்லோருமே மோஸ்ட்லி வன்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற பொருளே வன்ட்டு பிளாஸ்டிக் தான் பட் அந்த பிளாஸ்டிக்காலா நிறையா வன்ட்டு என்விராமென்ட்டல் அந்த சைடில் வன்ட்டு நிறையா ப்ராப்ளம் இருக்குது பிளாஸ்டிக் யூஸ் பண்றதில் வன்ட்டு நிறையா சுற்றுசூழல் பாதிப்பெல்லாம் வன்ட்டு அதிகமாவே நடந்துகிட்டுருக்கு ஏனால் பிளாஸ்டிக் வன்ட்டு நம்ம வன்ட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அதை ரீயூஸ் பண்ணமுடியாது அந்த பிளாஸ்டிக் வன்ட்டு நம்ம யூஸ் பண்ணலைனா அதை வன்ட்டு நெருப்பை போட்டு எரிக்கவோ எது பண்ணிணாலுமே வன்ட்டு அந்த சுற்றுசூழலுக்குதான் வன்ட்டு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது அந்த பிளாஸ்டிக் வன்ட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குனு நம்ம ஒன் டைம் வாங்குகிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எங்கையோ ஒரு காஃபி ஏதோ ஒரு இதுக்கு பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்ணிணாலோ நம்ம அதை குடிச்சுட்டு திரும்ப வன்ட்டு அதை ரிட்டன் தூக்கி போட்டுடறோம் அதை வன்ட்டு இப்போ ம மறுபடியும் வன்ட்டு ரீயூஸ் பண்ணுற லெவலுக்கு அது யாரும் வன்ட்டு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குறாங்க ஸோ பிளாஸ்டிக்கால் வன்ட்டு நம்ம மக்களுக்கும் நம்ம ஹெல்த்துக்கு கூட நிறையா வன்ட்டு ப்ராப்லம் வருது ஏனால் நம்ம நிறையா பேர் யூஸ் பண்ணுறதெல்லாமே மோஸ்ட்லி பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக்கில் தான் ஒரு ஒரு பொவோண்டோவோ ஏதோ ஒன்று வாங்கணுனாலுமே இந்த பிளாஸ்டிக் வச்சு தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் பிளாஸ்டிக் வன்ட்டு நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம நம்மளை சுற்றி உள்ள இயற்கையான விஷயத்துக்குமே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது